இசை ரொம்ப பிரபலமானது இசையைப் பிடிக்காதவங்க யாருமே இல்லை அப்படிப்பட்ட இசையில் எனக்கு புல்லாங்குழல் ரொம்பப் பிடிக்கும் புல்லாங்குழலில் சின்னக் கண்ணன் அழைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாடும்போது பாலமுரளிக்கிருஷ்ணா பாடும்போது அப்படியே மனதை மயக்கும் புராணத்தில் கூட நம்ம கேள்விப்பட்டுருக்கோம்ல கண்ணன் புல்லாங்குழல் வாசித்தார் அந்தப் பசுக்கள்லாம் மயக்குனாரு அப்டியே பால் சொரிஞ்சிக்கிட்டுருந்துது அப்படிப்பட்ட இசை ரொம்ப எல்லாத்தையும் மறந்து நம்ம லயிக்கிற அளவுக்கு இசை நம்ம மயக்கிடுது அதேமாதிரி வயலின்னு அப்புறம் பறை இசையும் ரொம்ப புடிக்கும் அது இந்த கிராமத்தில் பாத்தீங்கன்னா அந்தப் பறையை இசைய அடித்து சாமிலாம் ஆடுவாங்கள் சாமி ஆடுவாங்கள் சாமி ஆடும்போது அவங்கள தன்னை மறந்து அவங்களுக்கு சாமி வரும்னு சொல்லிட்டு ஆடி அவங்க குறிலாம் சொல்லுவாங்கள் அப்படிப்பட்ட இசை ரொம்ப பிரபலமானது இசையில் மயங்காதவர்கள் யாருமே இல்லை